கடற்கரையில் நீச்சல் அடிக்க முடியாது கடலில் குளிச்சோம்ன்னா போய்ட்டே இருக்க வேண்டியது தான் கடலில் எந்த பக்கம் நாலு பக்கம் நல்லா கடலாக ஓடுது குளத்துல குளிச்சோம்ன்னா நமக்கு நம்ம பார்த்துக்கிட்ருந்த குளமா இருந்தால் கு குளிக்கலாம் குளிக்கலாம்ன்னா மண் மண் சொருகும் அதையும் யோசித்து தான் செய்யணும் கொ குளத்துல குதித்து குளிச்சுட்டு வரலாம் ஏரியில் குளிக்கலாம்ன்னா டேம் இருக்கும் அதையும் இடிச்சிடும் நம்ம போய் பார்த்து பத்திரமா குளிச்சுட்டு வரணும் ஏரியிலேயும் குளிக்கலாம் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா எனக்கு கிணறு தான் பிடிக்கும் கிணறு தான் சொந்த இடமா போச்சு சொந்த கிணறு அதனால அதில் குளிச்சுட்டு வந்து நம்ம பக்கத்தில் பிள்ளைங்க வரும் துணைக்கு ஆளிருக்குது குளிச்சுட்டு தொவைச்சி குளிச்சுட்டு நம்ம அந்த பிள்ளைகளையும் சேர்த்து நம்ம கூட கூட கிணத்துல விழுந்து அந்த பிள்ளைங்க குதிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் அவங்களையும் சேர்த்து இழுத்து நம்மளும் சேர்ந்து குளிச்சுட்டு நான் துணிமணிலாம் கொண்டு போகிற துணியை தொவைச்சிட்டு குளிச்சுட்டு நல்லா நீட்டாக வரலாம் எனக்கு முக்கியமாக மு முடிஞ்சால் கிணத்துத்து கெகிணத்துல தான் நான் குளிப்பேன் கா ஏரி குளம் குட்டைக்கெல்லாம் நான் ரொம்ப போகிறது இல்லை எங்கள் ஏரியாவில் கிணரு மட்டிலும் தான் நாங்கள் குளிச்சுட்டு வருவோம்